நம் தையல் இயந்திரத்தில் சில துணிகளைத் தைக்கும் போது தையல் சரியாக விழாது ஏனென்றால் தையல் இயந்திரத்தின் அடியில் பாபின் கேஸ் என்று ஒன்று உள்ளது அதை நாம் சரிபார்க்க வேண்டும் அதன் பிறகு தையல் சரியாக விழும் நாம் சில கெட்டியானத் துணிகளைத் தைக்கும் பொழுது ஊசி ஏன் உடைகிறது என்றால் நாம் மெல்லிய மெல்லியதாகத் துணியை மடித்துத் தைக்க வேண்டும் பட்டுத் துணியைத் தைப்பது மிகவும் கடினம்